நான் செய்கிற வேலை அப்டினு பார்த்தாக்கா டெய்லர் வேலையை சொல்லலாம் டெய்லர் வேலையில் நிறையா துணி எல்லாம் மடிச்சு போட்டு மார்க் பண்ணுறப்போ ஒரு இன்ச்சு முன்ன பின்ன அதிகமாக வெட்டிட்டோம் அப்படினா அதை அதை எப்படிடா சமாளிக்கிறது அப்டினு பார்த்தம்னா அந்த இடத்துல சில பிட்டுக்கள வச்சு பேட்ச் வொர்க்கு பண்ணி லேஸு டிசைன்ஸ் வச்சு அது அழகா நீட்டா மடிச்சு தைச்சு நல்லா ஃபினிஷிங் கொடுத்து நல்லதா ஓ உங்களோடய துணியில் நல்லா பேட்ச் வொர்க்கு செஞ்சு டிசைன் பண்ணி தைச்சிருக்கோம் அப்டினு சொல்கிறப்போ நாம வந்து அதை தப்பு தான் செஞ்சுட்டோம் அப்படினு மற்றவங்க கஸ்டமருக்கு அதை நம்ம தெரிய படுத்தாமலேயே நம்ம டிசைன் பேஸ்வு பேட்ச் வொர்க்கு செஞ்சு ழகு படித்திருக்கோம் அப்படிங்கற மாதிரி காட்டி அதை சமாளிச்சுக்கலாம்